நான் பல தடவை தமிழ் மொழியிலேருந்து மற்ற மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அனுபவம் நிறையா இருந்தது நாங்கள் இப்போ இப்போ பொதுவாக கவர்மெண்ட்டு வேலைக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி ரொம்ப அவசியம் என்ன தான் நம்ம பிஇ எம்இ எம்பிபிஎஸ் பெரிய பெரிய படிப்புலாம் ஆங்கில வழியில் படிச்சுருந்தாலும் அரசாங்க வேலைக்கின்னு போயிட்டோம்னா பொதுமக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸில் போயிட்டோம்னா த தமிழ் மொழியில் பேசுனால் தான் மரியாதை ஏன்னால் அடிப்படை மக்கள் கிராமத்து மக்கள் மக்கள் ரொம்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி தமிழ் தான் அதுதான் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் ஸோ அப்போ அந்த லோக்கல் லாங்குவேஜ் லெவலில் நம்ம தமிழ் மொழியில் நம்ம பேசுகிறது ரொம்ப நல்லது அதனால் பெரிய அரசாங்கத்தில் விடுற சில கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அதை நம்ம தமிழ் மொழியில் மாற்றி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஒரு அனுபவம் இருந்தது மொழிப்பெயர்க்க வேண்டிய ஒரு சுச்சிவேஷன் உருவாகுது அப்புறம் பார்த்தோம்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க அதை வந்து தமிழில் அந்த நாவலை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை நான் வந்து ஸ்கூலில் பிரேயர் நடக்கும் போது அதை காலையில் நடக்கிற அந்த வழி சு இறைவழிபாட்டில் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போ தான் மொதல் முதல்ல ஆங்கில நூலில் இருந்த ஆப்ரகாம் லிங்கன் எழுதின ஒரு ஸ்டோரியை வந்து நான் வந்து தமிழில் மாற்றி அதுக்கு வந்து ஆங்கில ஆசிரியரும் தமிழ் ஆசிரியரும் அப்போது ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கும் போது கடைசி வருஷம் படிக்கும் போது ப்ராஜெக்ட் பண்ணிணோம் அந்த ப்ராஜெக்ட்டை என்ன பண்ணாங்கன்னால் அது ஆங்கில ப்ராஜெக்ட் ஏன்னால் கல்லூரி வந்து ஆங்கில வழி கல்லூரி முறையில் படிச்சுட்ருக்கோம் அப்போ ஆங்கில மொழியில் முறையில் படிக்கும் போது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்போது வந்து ஆங்கிலத்தில் தான் இருந்தது அந்த டைமில் வந்து தமிழரோடய அரசாங்கம் ஒரு ஆணை சிறப்பி பிறப்பிச்சிது இந்தமாதிரி நம்ம சம்மிட் பண்ணுற ப்ராஜெக்ட் இந்தமாதிரி ஒரு ஒரு டிசைன் இல்லைன்னா ஒரு நோட்டு என்னாது ஒரு ஒரு பத்திரிகைகள் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறது இனோவேஷன்ஸ் இந்தமாதிரியான ஒரு மேஜிசன்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து என்ன செய்யணும்னா நம்ம தமிழ் மொழிலேயும் ஒரு காப்பி சம்மிட் பண்ணுங்கள் அதை அப்படியே தமிழ் மொழியில் நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்ன சொல்ல வரீங்களோ தமிழ் மொழிலேயும் சொல்லுங்கள் அது அடித்தட்டு மக்களுக்கு உதவும் கே தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு ஒரு அரசாங்கத்து ஆணையை பிறப்பிச்சுருந்துது அந்த டைமில் நாங்கள் தான் மொத ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கான்சப்ட்டை ஃபாலோவ் பண்ணியிருந்தோம் அதனால் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் என்ன செய்கிறோம் ப்ராஜெக்ட் இது ஆங்கில வழியில் இன்ன வரையும் அதுக்கு முன்னாடி வரையும் ஆங்கில வழியில் படிச்சுட்ருந்த ப்ராஜெக்ட்டை இப்போ மொதல் முறையாக நாங்கள் தமிழ் மொழியில் மாற்றுறோம் அப்போ தமிழ் மொழிக்கும் போது சில வார்த்தைகளெல்லாம் மீனிங் கிடைக்கவே இல்லை சா மீனிங்குன்றத விட சரியான ஆங்கில வார்த்தைக்கு இணையான ஒரு தமிழ் வார்த்தைகள் கிடைக்கல இப்போ அந்த வார்த்தைகளுக்கெலாம் அந்த வா ச சரியான அதற்கு கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ட்டான தமிழ் வார்த்தைகள் வந்துருச்சு நாங்கள் காலேஜ் கல்லூரி படிக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டோம் ஏன்னால் நாங்கள் தான் முதல் பேட்ச் அந்த டைம் அதை மாரி நம்மளோடய ப்ராஜெக்ட்டை ஆங்கில வழியிலிருந்து தமிழ் வழிக்கு மாற்றுனதுல சி எனக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்லி இங்கிலிஷ் மட்டும் தான் ஸோ எங்களுக்கு மட்டும் இப்போ என்ன செஞ்சாங்கன்னால் லாஸ்ட்டு ஒரு நாலு காப்பி சம்மிட் பண்ணும் போது ஒரு காப்பி மட்டும் தமிழில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சிவேஷன் வருது ஸோ அதனால் நாங்கள் முதல் பேட்ச் அப்படிங்கறதுனால ரொம்பவே அதில் சிரமப்பட்டோம் அந்த அனுபவம் ரொம்ப மறக்க முடியாதது பட் இருந்தாலும் அப்போ தான் நாங்கள் தமிழ் மொழியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சிவேஷன் உருவானுச்சு ஸோ நம்ம தமிழ் மொழி உலகத்தில் ரொ தோ உலகம் தோன்றிய ஒரு முக்கியமான மொழியாக இருந்த மொழி நம்ம தமிழ் மொழி பல நாட்டில் உலகத்தில் பேசுகிறவங்க இருந்த ஒரு மொழி தமிழ் மொழி பற்றி நம்ம ஒரு பெருமையாக பேசிட்டுருக்க காலத்தில் இன்னமும் ஒருசில ஆங் தமிழ்மொழிக்கு சில ஆங்கில வார்த்தைகள் தமிழ்மொழியிலேந்து போன காலத்தில் போயிருக்கு தமிழ்மொழியிலிருந்து சில வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை தமிழில் நம்ம இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஆனால் இப்போது இருக்கற காலங்களில் அதெல்லாம் மாற்றிட்டாங்க ஓரளவுக்கு ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் நிறையவே இருக்குது இன்னமும் ஒருசில வார்த்தைகள் குறையிது அதெலாம் இன்னமும் வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ் மொழி வந்து இன்னும் வளமை அடையணும் தமிழ் மொழி இன்னும் செம்மொழி ஆகணும் அப்படின்னா மற்ற மொழியோடைய எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் தமிழ் மொழியால் எல்லாத்தையும் பேசமுடியும் செய்ய முடியும் எல்லா விஷயமும் தமிழ்லேயும் செய்யமுடியும் அப்படின்னா அதுதான் உண்மையான செம்மொழி பிறமொழி கலப்பு இல்லாமல் எல்லா வார்த்தைகளும் தமிழ்மொழியிலே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மொழி தான் செம்மொழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இன் தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே செம்மொழி பட்டம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இன்னமும் தமிழ் மொழி மற்ற மொழிகளிலே இருக்கிற சில வார்த்தைகளுக்கு இணையான வார்த்தைகள் தமிழில் கொண்டு வந்தால் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் வழியில் இருக்கிற முக்கியமான இந்த இலக்கியங்கள எல்லாத்தையும் நம்ம ஆங்கிலத்தில் மொழிப்பெயர்க்கணும் அதுபோல் ஆங்கில ஆங்கிலத்தில் எழுதின ஷேக்ஸ்பியர் எழுதின அந்த சில நூல்கள் அந்தமாதிரி ஆப்ரகாம் லிங்கன் காரல்மாக்ஸு இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்லேயும் நல்ல தூய தமிழில் மொழிப்பெயர்த்தோம்னா இப்போ படிக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்